நான் எல்லா வகையான உணவும் சமைப்பேன் அதில் வந்து வெஜிடேரியன் பார்த்தீங்கனா சாம்பார் காரக்குழம்பு அப்புறம் ரசம் கூட்டு பொரியல் எல்லாமே செய்வோம் ச விசேஷ நாட்களில் இதில் எல்லாமே செய்வோம் அதே பார்த்தீங்கனா அதில் வெவ்வேறு என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கனா இந்த கோவிட் டைம் பெருசாக வந்துச்சு அந்த கோவிட் டைமில் வந்து நம்ம எதுவுமே வீட்டில் வெளியிலருந்து குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க பயந்துகிட்டு என்ன பண்ணிடேன்னா ஃபுல்லாக யூடியூப் யூட்யூப்பில் ஃபுல்லாக போய்ட்டு அதில் என்ன ஈஸியாக என்ன செய்ய முடியும் அது வீட்டில் இருக்கறதை வைச்சு என்ன செய்ய முடியுன்றதை பார்த்து பார்த்து செய்ய ஆரமித்தேன் அப்போ பார்த்தீங்கனா தேங்காய் ஈஸியாகவும் எனக்கு செய்யணும் வீட்டில் இருக்க பொருளும் வைச்சு செய்யணும் அப்படின்றப்ப பார்த்தீங்கனா தேங்காய் பால் பிரியாணி எனக்கு ரொம்ப வீட்டில் நான் செஞ்சு கொடுத்ததே இல்லை அந்த ரெசிபி அதனால் அன்னிக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது செஞ்சு பார்க்கலாண்ட்டு ட்ரை பண்ணிணேன் யோசிச்சிட்டே இருந்தேன் அது சரியாக வருமா என்னான்னு தெரியலியே அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் ஆனால் ஊ நல்லாவே வந்துருந்திச்சு வீட்டில் எல்லாேருமே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க அது மாதிரி கேக் செய்கிறதும் பார்த்தீங்கனா என்னடா பேக்கிங் பேக்கர் இல்லாமல் எப்படி ஒரு ஓவன் இல்லாமல் கேக் செய்கிறது அப்படினு யோசிச்சிட்ருந்த டைப்பில் இந்த டைமில்தான் வந்து ஒரு குக்கரை வைச்சு கேக் செய்கிறது இது மாதிரி நிறைய விஷயங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த கோவிட் டைம் எங்கள் நம்ம நல்லா யூஸ்ஸ யூட்யூப் நல்லா யூஸ் பண்ணி வெவ்வேறு சமையல்களை வந்து குழந்தைங்க வீட்டில் ஆர்வமாக கேட்க ஆரமித்தாங்க நம்மளும் செய்ய கொடுத்த ஆர செய்ய கொடுக்க செஞ்சு கொடுக்க ஆரமித்தோம் அடுத்தது பார்த்தீங்கனா எந்த நாண் வெஜிடேரியன் கஷ் வெஜிடேரியன் இது ரெண்டில் பார்த்தீங்கனா எனக்கு வம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக நான் ஃபீல் பண்ணுறது பார்த்தீங்கனா வெஜிடேரியன் என்னெனா அதில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வைக்கணும் நிறைய ஐட்டம்ஸ் வைத்தாதான் கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்க மாதிரிருக்கும் அந்த நிறைய ஐட்டம்ஸ் செய்கிறதுக்கு கொஞ்சம் மெனக்கெடணும் ஆனால் நாண் வெஜிடேரியன்ஸில் அப்படி கிடையாது நாண் வெஜிடேரியன் பார்த்தீங்கனா ஒரு பிரியாணி செய்கிறோனா அந்த பிரியாணி மேக் பண்ணுறதுகான டைம் பார்த்தீங்கனா ஒன் ஹவர்தான் அந்த ஒன் ஹவரில் நம்ம ஒ ஒர்க்கை வந்து ரொம்ப சிம்புளாக முடிஞ்சிடும் ஆனால் வந்து சாப்பறவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அதனால பிரியாணி செய்கிறது வந்து நான் ரொம்ப ஈஸியாகவும் நாண் வெஜிடேரியன் ரொம்ப எல்லாத்துக்கும் விரும்பின ஒன்றுவாமும் இருக்குது